ஹலோ அய்யா நான் அங்கே பையன் படிக்கிற ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருக்கேன்

உங்கள் ஸ்போர்ட்ஸ் டீச்சராக இருக்கேன் உங்கள் பையன் ஸ்போர்ட்ஸ் டே வருது ஸ்கூலில் வந்து அதனால வந்து நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பங்ஷன் வந்து நாங்கள் கன்டெக்ட் கன்டெக்ட் பண்ணியிருக்கோம் அதனால உங்கள் பையன் வந்து கலந்துக்கிறாங்க ஆ ரெண்டு ஈவென்ட்டில் வந்து கலந்திருக்காங்க ஒன்று வந்து ரன்னிங் ரேஸ்லேயும் கலந்திருக்காங்க அப்றம் கொக்கோவில் வந்து கலந்திருக்காங்க அதுக்கு வந்து நீங்கள் டிசர்ட்டு சாட்ஸ் ஷூஸுலாம் வாங்கிக் கொடுத்துருங்க ஆ அப்றம் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் டேவுக்கு வந்த நீங்கள் பேரன்ட்ஸ் வந்து ரெண்டு பேரும் வரணும் வரணும்ங்கய்யா ஆ இதுவந்து உங்கள் பையன் வந்து லாஸ்ட்டு வந்து எஜிகேஷன் வந்து முடிக்கிறதுனால நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் பேரன்ட்ஸ் ரெண்டு பேரும் வரணும்ங்கய்யா ஸ்கூலுக்கு வந்து பங்ஷன் அன்னைக்கி ஆ வீட்டில் இருக்க முடியாதுங்கய்யா இப்போ ஸ்போர்ட்ஸ் டே வந்து நடத்துகிறப்போ வந்து நீங்கள் நேரில் பார்த்தாதானங்கய்யா கரெக்டாக இருக்கும் சாட்டர்டே சன்டே லீவில் தான்ங்கய்யா வரும் நீங்கள் வந்துடுங்க அன்னைக்கி மட்டும் லீவு போட்டு ஆ நீங்கள் இது எல்லாம் வாங்கிக் கொடுத்துருங்க ஸ்போர்ட்ஸ் டேவுக்கு வந்து ஷூ வாங்கணும் சாக்ஸ் டிசர்ட் எல்லாம் வாங்கிக் கொடுத்துருங்க வாங்கிக் கொடுத்துட்டு காலையில் நேரமாக நீங்கள் கூட்டிட்டு வந்துடுங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலிலேயே தான் வந்து ஆ கொங்கு ஸ்கூலுங்க கீரமூர் ஆ கூட்டிட்டு வந்துருங்கய்யா காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டீங்கனாதான் ஃபுல்லாக அரேஞ்ச்மென்ட்டுலாம் பண்ணணும்ங்க பிராக்டிஸ்லாம் எடுக்கணும் உங்கள் பையன் அதனால அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ம் நீங்களும் பேரன்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்துடணும்ங்கய்யா ஆ அதுதான்ங்கய்யா ஆ சரி வந்துடுங்கய்யா ஆ ஆ என்னங்க சாப்பாட்டுக்கெல்லாம் ஸ்கூல்லேயே போட்டுருவாங்கய்யா அதுவந்து எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க நீங்கள் வந்துருணும் ஃபேமிலியோடு வந்துடணும் ஆனால் கன்பார்மாக எல்லோருமே இருக்கணும்

சரிங்கய்யா வைச்சிர்றேங்கய்யா ஆ